கூடிய வரைக்கும் இப்போ பயணங்களில் வந்து தொலைதூர பயணத்துக்கு ட்ரெயினை தான் பயன்படுத்துகிறது அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்ச தூரத்துக்கு பஸ்ஸில் போய்விடுவோம் கூடிய வரைக்கும் டெ ட்ரெயினெலாம் இப்போ போகிறப்ப முன்னாடியே இப்போ நான் சென்னை போகணும் அப்படின்னு ஒரு ப்ள ப்ரோகிராமு முடிவு பண்ணிணோம்னாக்கா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பதிவு பண்ணி ப பதிவு பண்ணிவிடுவேன் பதிவு பண்ணி ட்ரெயினை புக் பண்ணிவிட்டு அந்த அந்த பயணத்தை தான் கூடிய வரைக்கும் தொல்லை இல்லாமல் நெரிசல் இல்லாமல் உட்காந்து போகிறது மாதிரி இப்போ ஒரு சமயத்தில் படுத்துகிட்டு போகிறது மாதிரி கிடைக்கும் போய் இறங்கிடுவோம் இறங்கி முடிஞ்சோன்னே அங்கே வந்து தனியாக சிங்கிளாக போகிறப்ப அங்கே டவுன் பஸ்ஸை பிடுச்சி இந்த மா மாநகரப் பேருந்து சாதாரண டவுன் பஸ்ஸை பிடுச்சி நாங்கள் எ போய்விடுவேன் ஃபேம்லியோடு நாலஞ்சு பேரோடு போகிறப்ப அந் இந்த ஓலா ஓலா அந்த உபெருங்கிறதெல்லாம் இருக்குது அதெலாம் ரொம்ப பரவாயில்ல ரொம்ப சௌகரியமாவும் இருக்குது காசு ரொம்பவும் அதிகம் இல்லை நமக்கு பயணத்துக்கு தகுந்த மாதிரி ஈஸியாகவும் இருக்குது உடனே புக் பண்ணிணோன்ன வந்துடுது ரொம்ப சௌகரியமா இருக்குது அது அப்படி மறக்க முடியாத விஷயம் என்னென்னால் அதில் போய்கிட்ருக்கும் போது ஒரு நாள் ஒருத்தன் ட்ரைவர் என்ன பண்ணார் ஏ என் நிக் நேம் ஒன்று ராஜேந்திரன்னு இருந்தது பேர் என் பேர் கந்தையான்னு சு எல்லாத்துக்கும் தெரியுமே ஒழிய சின்னப் பிள்ளையில ராஜேந்திரன்னு கூப்பிடுவாங்க உங்கள் நீங்கள் ராஜேந்திரன்னால் அப்படின்னு கேட்டார் எனக்கு கொஞ் த கொஞ்சம் திகச்சி கேட்டேன் ஆமாம் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன் நான் ரு சிவனார் நாம் ரெண்டு பேரும் ந ஒன்றா தான் படித்தோம் இது ஹை ஸ்கூலில் ஒன்றா தான் படித்தோம் அப்படின்னாரு இது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உன் பே என்ன பேர் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் நான் என் க்ளாஸ்மேட்டு தான் அந்த பையன் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி நீ இங்கேயா இப்போ இங்கே இருக்கான்னு கேட்டேன் நான் வந்து இங்கே சென்னையில் தான் வந்து முன்னாடியே வந்துவிட்டேன் இங்கே தான் இருக்கேன் அப்பிடின்னு சொன்னான் கிட்டத்தட்ட படிச்சுட்டு போகிறப்ப எழுவத்து ரெண்டில் ரெண்டு பேரும் பிரிஞ்சோம் இருபத்தி எட்டு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி டக்குன்னு என்ன அடையாளம் கண்டுபிடுச்சி பேசினதே ஒரு மறக்க முடியாத விஷயம் எனக்கு ரொம்ப இது எனக்கே ஆச்சிரியமா இருந்தது கரெக்டாக அந்த பையன் என்ன பார்த்தோன்னயே பிடிச்சிட்டான் ராஜேந்திரனான்னு கேட்டான் ராஜேந்திரனா என்ன நம்ம பேர் கந்தையா தானே நிக் நேமு ராஜேந்திரன்னு கூப்பிடுவாங்க பாலியத்தில் பழகனதுனால எனக்கு கரெக்டாக அந்த நிக் நேமை சொல்லி பேசினான் பேசிவிட்டு அப்புறம் போனான் அது மறக்க முடியாத விஷயம்